என்னோட சிறப்பான திறமைகள்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டிராயிங் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் டிராயிங்கை தான் வந்து ரொம்பவே வந்து வளர்த்துக்கணுனு ஆசைப்பட்டேன் சின்ன பிள்ளைலேந்து அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு இல்லை இருந்தாலும் நான் வந்து அதை என்னோட திறமையை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்னா என்னால் பென்சில் ஆர்ட் வந்து வரைய முடியும் எந்த படம் கொடுக்கறீங்களோ அந்த படத்தை வந்து நான் வந்து பென்சில் ஆர்ட் மூலியுமாக வரஞ்சு நான் அழகாக கொடுத்துட்ருக்கேன் இப்பையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட காலேஜ்மேட்டாக இருக்கட்டும் என்னோட ஸ்கூல்மேட்ஸாக இருக்கட்டும் அவங்க யார்னா வந்து டிராயிங் கேட்கறாங்க கிஃப்ட்டுக்காக கேட்கறாங்க அப்படின்னா நான் வரஞ்சு கொடுப்பேன் எந்த சைஸில் வேணாலும் வரஞ்சு கொடுப்பேன் அது தான் என்னோட தனி திறமையை வந்து நான் வளர்த்துக்கிட்டேன் அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட்டு யார்னா எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து அந்த ஆர்வத்தை வந்து வேணான்னு சொல்லாம எனக்கு வந்து அந்த ஆர்வத்தை வந்து கற்றுக் கொடுத்தாங்க நீ இது மாதிரி பண்ணுமா அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன என்கிரேஜ் பண்ணாங்க அப்புறோம் வந்து என்னோட ஸ்கூல் டீச்சர் டிராயிங் மிஸ் என்னோட எல்லா டிராயிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா எல்லா காம்பெடிஷன்லுமே கலந்துக்கணும் அது வந்து காரணம் வந்து அவங்க தான் நீ எல்லாத்துலையும் கலந்துக்கோ நான் வந்து உன்னை அழைச்சிட் போகறேன் அப்படின் சொல்லிட்டு நான் ஸ்டேட் லெவலில் கூட பிரைஸ் வாங்கி இருக்கேன் டிராயிங் காம்பெடிஷனில் என்ன வந்து என்னோட ஸ்கூலும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு அதுக்கப்புறோம் நான் காலேஜில் வந்து நிறைய மேகஸின்ஸ்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து டிராயிங் பண்ணி கொடுத்துருக்கேன் மேகஸின்ஸ் அப்புறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரிக்குலாம் வந்து நான் வந்து வரஞ்சு கொடுத்து வரஞ்சு கொடுத்துருக்கேன் அது எல்லாம் வந்து பார்த்தீங்னா என்ன ரொம்பவே என்கிரேஜ் பண்ணி இருக்காங்க காலேஜ்லையும் நான் காலேஜ் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஒவ்வொரு பெரிய ஒரு ஒரு ஒரு ஒரு சிம்போஸியம் கன்டக்ட் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப பெருசாகவே வந்து அதை நான் பண்ணி இருக்கேன் அந்த மாதிரி நிறையா வந்து நான் நிறையா டிராயிங் வரஞ்சு கொடுத்துட்ருக்கேன் நிறையா எனக்கு சப்போர்ட் பண்ணி இருக்காங்க எல்லாருமே எங்கள் ஃபேம்லி முதக்கொண்டு இப்போ கூட நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவள்ளுவர் வரஞ்சேன் அதை அப்படே தத்ரூவமாக வரஞ்சு கொடுத்துருக்கேன் அது வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாருமே என்ன வந்து பாராட்டினாங்க காமராஜர் பர்த்ரேக்கூட நான் லாஸ்ட்டாக வரஞ்சு கொடுத்தேன் இப்போ டீச்சர்ஸ் டேக்கு வந்து ராதா கிருஷ்ணனோட ஃபோட்டோஸ் வந்து பென்சில் ஆர்டில் வரஞ்சு கொடுத்தேன் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப சந்தோசப்பட்டாங்க